ஹலோ ஆனந்தபவன் ஹோட்டலா நான் முட்டாணி குப்பத்தில் இருந்து பார்கவி பேசுகிறேன் நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்காவுக்கு நிச்சயர்தார்த்தம் நடக்கபோகுது அதனால வந்து ஒரு ஐம்பது சாப்பாடு ஆடர் பண்ணணும் நாங்கள் ஐம்பது சாப்பாடுனால் என்னென்ன லிஸ்ட் அதில் வரும்னால் எல்லாமே ஐம்பது வேணும் சாப்பாடு அது மீல்ஸ் மட்டும் அதுக்கப்புறமேட்டா ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் கொஞ்சம் கூட ஒன்று ஸ்வீட் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குலாப் ஜாமுன் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்றமேட்டா கச் பாயசம் இன்னோன்னு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அந்தமாதிரி ஸ்டார்ட்டர்ஸ் கொஞ்சம் ப எங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவில் வர ஸ்டார்ட்டர்ஸ் கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் வேணும் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் ஒரு எழுபது எண்பது வாட்டர் பாட்டில்ஸ் வேணும் எயிட்டி வாட்டர் பாட்டில்ஸ் வேணும் அதுக்கப்புறம் இந் இது மட்டும் ஆடர் இவ்வளோ தான் நாங்கள் இவ்வளோ ஆடர் பண்ணுறோம் இல்லையா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா ஓகே நான் எனக்கு நீங்கள் வந்து இப்போது அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணுற மாதிரி இருக்குமா அட்வான்ஸ் வந்து இப்போ பே ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு டெலிவரி அப்போ வந்து மிச்சத்தை பே பண்ணிடறேன் ஓகே என்னோடய அட்ரஸ் வந்து கிழக்கு தெரு நம்பர் மூணு முட்டாணி குப்பம் நீங்கள் வந்து பத்து மணிக்குள்ளே வந்து கொஞ்சம் பே பண்ணிடுங்க எங்களுக்கு டெலிவர் பண்ணணும் ஏன்னால் எங்களுக்கு பன்னெண்டு மணி அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபங்க்ஷனில் சாப்பாடாகிடும் ஸோ வந்து எங்களுக்கு டெலிவர் பண்ணணும் உங்களுடைய ஜிபே நம்பர் சொல்ல முடியுமா நாங்கள் அப்போ ஜிபே பண்ணிவிடறோம் இப்போ பேசுகிற நம்பர் தான் ஜிபேவா சரி ஓகே நான் இதுக்கே அப்போ சென்ட் பண்ணிவிடறேன்